நான் வந்துட்டு அஜித் மென்ஸ்வேர்ன்னு ஒரு கடைக்கு வந்து வேலைக்கு போய்ருந்தேன் அங்கே எப்படின்னா உங்களுக்கு வேலை இருக்கும் வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின் சொன்னோம்முன்னா கிடைக்காதுன் தான் சொல்ற முடியும் ஏன்னா நம்ம வேலை பார்க்கறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னா உட்காறத்துக்குக்கூட டைம் இருக்காது நின்னுக்கிட்டே தான் இருக்கனும் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம செல்லிங் பண்ணிக்கிட்டுருக்குனும் சட்டை எடுத்துப் போட்டு காட்டிர்ணும் அவங்க வந்துட்டு ஒரு சட்டைதான் அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது நிறையா சட்டை எடுத்துப் போட சொல்லுவாங்க எடுத்து போட்டுட்ருக்கோம் நமக்கான நேரம் நமக்கு போறது நமக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு தான் இருக்கும்